தோட்டமெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் காய் காய்ச்சாலும் சரி பூ பூத்தாலும் சரி அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பூ பூத்துதுன்னால் நான் மேக்சிமம் செடியிலேருந்து பூவை பறிக்க மாட்டேன் செடியிலேயே இருந்துதுன்னால் மூணு நாலு நாளைக்கு பார்த்துட்ருக்கலாம் பறிச்சுட்டோம்ன்னா அது ஒரே நாளோடு வாடிடும் எனக்கு செடி நிறையா பூ இருந்தா ரொம்ப பிடிக்கும் பூ பூக்கும்போது ரொம்ப ஆசையாகத்தான் இருக்கும் காய் வந்து அந்த காயை பறித்து நம்ம சமைத்து சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் செடி வச்சுருக்கு தோட்டங்கிறது நல்லது நல்ல விஷயம் பச்சையை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்